வெயில் காலத்தில் வந்து கரெண்ட் இல்லைனா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவே முடியாது ரொம்ப அனலாக இருக்கும் அப்புறம் வந்து மூச்சு விட த சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு பிர பிரச்சனை ஏற்படும் அப்புறம் வந்து மழை காலத்தில் வந்து கரெண்ட் இல்லைனா க ஆனால் அதிகமாக கரெண்ட்டு தேவை இல்லை மழை காலத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு மெசேஜ் வந்து வெளிலேருந்து வருதுன்னால் அதுக்கு வந்து நம்ம வ வந்து செய்கிறத்துக்காவாச்சும் மொபைலில்ல சார்ஜர் இருக்கணும் அந்த மாரியான விஷயங்கள் இருக்கணும் அப்புறம் வந்து நமக்கு வந்து கரெண்ட் அதிகமாக தேவைப்படும் ஆனால் அந்த அதிகமாக இல்லாமல்லாம் நம்மளாட்டி இருக்க முடியாது கரெண்ட் வந்து மிக முக்கியமான ஒன்றா வேணும் நமக்கு எல்லா ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு இதுக்காக கரெண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்றோம் அப்புறம் வந்து கரெண்ட் இல்லைனா ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும் நம்ம நிலையே கரெண்ட்டு வந்து நமக்கு அதிகமாக ப பயன்பட உதவுகி உதவுது அப்புறம் வந்து ஒவ்வொரு நேரத்துலேயும் சார்ஜர் பார்க்க நியூ நியூ சார்ஜர் நியூஸ் பார்க்க சீரியல் பார்க்க அந்த மாதிரி ஏ நமக்கு இது நமக்கு வந்து பொழுதுபோக்காக இருக்கிறப்ப நமக்கு கரெண்ட்டு வந்து அதிகமாக சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்குது அதனால நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக கரெண்ட்டு தேவை அப்புறம் வந்து க கரெண்ட் இல்லாமல்லாம் நம்மளாட்டி உயிர் வாழ முடியாது நம்ம க கரெண்ட் வந்து ரொம்ப அவசியமாக பயன்படுகிறது மழை நேரத்தில் ரொம்ப த தேவைப்படும் ஏன்னால் வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு யாராச்சும் ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னால் அவங்களுக்கு எதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து வெளிலேருந்து ஃபோனு எதாச்சும் பண்றாங்கன்னால் நமக்கு அப்போ வந்து சார்ஜர் இல்லாமல் நின்று போயிடக்கூடாது அந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக கரெண்ட் இருந்தால் தான் நமக்கு இப்போது சார்ஜர் போட்டு நம்ம வந்து அந்த மெசேஜை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கரெண்ட்டு நமக்கு தேவை வெயில் டையத்தில் நமக்கு ரொம்ப கரெண்ட்டு தேவைப்படும் ஏன்னா ரொம்ப கரெண்ட்டு தேவைப்படுதுனா ஒவ்வொரு சமயத்துலலாம் காத் வேர்வை அந்த மாதிரி இருக்கறப்ப கரெண்ட்டு தான் அதிகமாக தேவைப்படுது அதனால் நமக்கு வந்து கரெண்ட்டு மிக முக்கியமாக பயன்படுகிறது